தொலைத் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி வீட்டில் இருந்தே பல பெண்களும் தொழில் தொடங்குவதை அது பற்றின என்னுடைய கருத்து என்னென்னா இதுவந்து இப்போதைக்கி உள்ள பெண்களுக்கு வந்து கொடுத்த மாபெரும் கிஃப்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முன்னாடி காலத்திலன்னா இந்த வசதிகள் பெண்களுக்கு கிடைக்காம அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப தடைப்பட்டதாக நான் நினைக்கிறேன் அதனால இது வந்து பெரிய மகிழ்ச்சியான ஒன்று தான் வரவேற்கத்தக்க ஒன்று தான் அதோடய ப்ளஸ் என்னென்னா வீட்டையும் கவனித்துக்கிறாங்க இப்போ வந்துவிட்டு நிறையா பேர் வீட்ட கவனிக்க கவனிக்க முடியாததுனால நிறையா பேர் வேலையும் செய்ய முடியாமல் அவங்களுக்கான தனித்தன்மை கிடைக்காம தனி சுதந்திரம் கிடைக்காம அவங்களோட ஏர்னிங் இல்லாமல் நிறையா வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வீட்டையும் கவனிச்சுட்டு அவங்களும் ஒரு சமுதாயத்தில் நல்ல முன்னேற்றத்தோடு அவங்கள தனித்தன்மையாக காம்மிச்சிக்கிட்டு வாழ்றது வந்து இந்த மாதிரி வசதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதான் என்னுடைய கருத்து ப்ளஸ் நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கறது வந்து அவங்கள வந்து நல்லா முன்னேற்றி செல்ல வைக்குது குடும்பத்தையும் முன்னேற்றுது குடும்பம் முன்னேறினா நாடும் முன்னேறும்ங்க முன்னேறுறதுக்கு இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வழிவகுத்துக் கொடுக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்வதால் என்னென்ன நன்மை அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது அதான் வீட்டை நல்லா கவனிச்சிக்கிடலாம் ப்ளஸ் அவங்க வந்துவிட்டு நிறையா ஏர்ன் பண்ணலாம் ப்ளஸ்ஸ இப்போ நிறையா பண்ணுறாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறையா வந்துவிட்டு ரீல்ஸு யூடியூப்பு அந்த மூலமாக நிறையா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தனி சுதந்திரம் கெடைக்குது அவங்களுக்கு நம்பிக்கை கெடைக்குது இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் பெண்களுக்கு முடங்கிப் போய் இருந்த பெண்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் இருக்குது